நான் ரிலே பந்தயத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டதில்லை ஆனால் எனக்கு ஓட்டப்பந்தயம் ஸ்கூல் நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்பத்திலேருந்தே எனக்கு அந்த ஓட்டப் பந்தயம் அதில் எல்லாம் ரொம்ப எனக்கு அதில் நான் நிறைய கலந்து நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறேன் அதேமாதிரி அதை ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காதவங்கள் யாருமே இல்லை பிடிச்சே இருக்கும் ஒரு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் பிடிச்சது வந்து விளையாட்டுனால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் ஓட்டப்பந்தயனா குழந்தைங்களும் சரி எல்லாரும் சரி அதை விரும்பி அது அந்த பந்தயத்தை இது பண்ணுவாங்கள் நான் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் கலந்து கலந்துருக்கிறேன் ஓட்டப்பந்தயத்தில் இந்த ரிலே இதில்தான் என்னால் கலந்துக்க முடியலை மற்றபடி விளையாட்டு விஷயத்தில் நான் எல்லாமே கலந்துருக்கிறேன் விளையாட்டுனால் பிடிக்காதவங்க யாருமே இல்லை எனக்கு விளையாட்டுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது எப்படி சொல்கிறது நிறைய விஷயங்கள் விளையாட்டால் நிறைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாம் அந்த விளையாட்டுன்னால் விரும்பி அதை இது பண்ணுவாங்கள் நான் நிறைய எங்கள் வீட்டுக்கிட்டையும் சரி எங்கள் ஸ்கூ நான் சின்ன வயசில் படிக்கிறப்பவும் சரி விளையாட்டு இதில் நான் நிறைய கலந்துருக்கிறேன் பரிசுகள் நிறைய வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து பயிற்சியாளரும் இருந்திருக்காங்க எனக்கு ஸ்கூல்ல படிக்கிறப்போ என்னுடைய வாத்தியார் அவங்கெல்லாம் எனக்கு சொல்லிக்கொடுத்துருக்காங்க